வேலையும் வேலை முடிஞ்சிடுச்சினா என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பசங்களோட போவோம் ஜாலியாக எங்காவது நடந்து போவோம் அதுக்கப்புறம் ஏதாவது படத்துக்கு ஏதோ ஒன்று போவோம் கிரிக்கெட் எதுனா விளையாடுவோம் பசங்களோட உட்காந்து பேசிட்டுருப்போம் வேற ஏதாவது ஆற்றுக்கு எங்காவது இருந்ததுன்னா அங்கே ஏதோ ஒன்று போயிட்டு டயம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வருவோம் அப்புறம் வேற ஏதாவாது விளையாட்டு இல்லை எங்காவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று போய் மீட் பண்ணுவோம் சாப்புடுறது ஏதாவது அப்படின்னா பிளான் போட்டு நைட் ஏதோ ஒன்று போய் சாப்புட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு வருவோம்